இப்போ நம்ம வீட்டில் வந்து மாட்டுக்கு வந்து கடல புண்ணாக்கு கொடுக்குறோங்க கடல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கும் சேர்த்து தான் கொடுக்குறோம் அது இல்லாமல் மக்காச்சோளம் மக்காச்சோளம் இந்த சோயா பீன்ஸ் இதெல்லாம் கலந்து பருத்தி பருத்தி கொட்டையெலாம் ஆட்டி போடுறோம்ங்க ஆட்டி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா பாலெலாம் நல்லா கறக்கும் அதனால பருத்தி கொட்டை போடுறோம் போட்டு நல்லபடியாக செவரும் இது புல்லுங்க புல் வந்துனால் இது சீமை புல் சீமை புல் வந்து நாங்கள் தோட்டத்தில் நட்டு வச்சுருக்கோம் அதை அறுத்து போடுவோம் அப்புறம் மேய்ச்சலுக்கும் விடுவோம் விட்டு நல்லா பராமரித்து விட்டிருக்கோம் நல்லா பால் கொடுக்குதுங்க ஆனால் கடல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு ரெண்டுமே சேர்த்து தான் போடுறோம் போட்டு நல்லா பால் நல்லா கிடைக்கிதுங்க நல்லா இருக்குது